என் குடும்பம் பெரிய குடும்பம் நான் என்னுடைய ஏழு பேர் ஆறு தம்பிங்க ஒரு தங்கச்சி எனக்கு எங்கள் எங்கள் அப்பாக்கு மூணு தம் மூணு தம்பிங்க ஒரு மூணு தங்கச்சிங்க எங்கள் குடும்பம் என் த பசங்க எனக்கு என்னுடைய குடும்பத்தில் ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையம்மா பையன் ஐடி படிச்சியிருக்குறான் பொண்ணு வந்து இன்ஜினியரிங் படிச்சியிருக்குறா பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பையனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு பொண்ணுக்கு ஒரு பேரன் பிறந்துருக்குறான் நான் வந்து பட்டு தொழில் செஞ்சின்னு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் தம்பிங்க எல்லாம் வேலை செய்யறாங்க தனித்தனியாக எங்கள் வீட்டில் பக்கத்தில்